நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு தான் போகிறோம் எங்களுக்கு வந்து அதை விட்டாக்கா வேற எங்களுக்கு வந்து வேற வழியே இல்லை சாப்பாட்டுக்கு கா அதை அதை விட்டாக்கா எங்களால் எதுவும் பண்ண முடியாது நாங்கள் அப்போத்துலேந்து அதே தொழில்ல தான் இருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எங்களுக்கு நாங்கள் போய்ட்டு மீன் பிடிக்கிறப்ப ஒரு ஊர்ல கொ கொஞ்சம் தூரம் போய்ட்டு மீன் பிடிச்சா தான் எங்களுக்கு வந்து அந்த பெரிய பெரிய மீனெல்லாம் கிடைக்கிது அதனால் எல்லை தாண்டி மீன் பிடிக்க போயிட்டால் வந்துட்டு எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் இங்கே சின்ன சின்ன மீன் கிடைக்கிதா சரி உள்ள உள்ளே கொஞ்சம் தூரமாக போனால் தான் கொஞ்சம் பெரிய பெரிய மீன் கிடைக்குன்ட்டு ஆர் ஆர் ஆர்வத்தில் நாங்கள் போயிடுறோம் அங்கே போனாக்கா வந்து எங்களுக்கு உயிருக்கும் பாதுகாப்பே இல்லை போனாலும் அப்புறம் இது தான் எல்லை தாண்டி போய்ட்டாங்கள் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் இது ப்ரஷ்ஷர் பண்ணுறாங்க அதனால் இதுக்கு எதனால் ஒருநா ஒரு வலியா ஒரு வழிநிலையாக்கி கொடுத்தா கவர்மெண்டு எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து அதில் தான் பிழைக்கிறோம் அதே போல் வந்து இந்த நாங்கள் முதலாம் வந்து அந்த படகில் போய்ட்டு மீன் பிடிப்போம் இப்போ வந்து அந்த புல்லோ போட்ல போகிறத்துனால அந்த மாசு பெட்ரோல் இந்த டேங்க் எடுத்துன்னு போகிறோம் அதில் காற்று வழியாக இந்த மோட்ரு ஓடக்குள்ளே அது கொஞ்சம் தண்ணி மாசுப்படுது இங்கே போய்ட்டு குளிக்கிறாங்கள அவங்க எல்லாம் குளிச்சிட்டு மாசு இது பாட்டிலுங்கள தூக்கிப் போடுறது கவருங்களை தூக்கிப் போடுறது எல்லாம் வந்து தண்ணி வந்து மாசுபடுறது அப்போ மாசுபடுது அதுக்கும் எதனால் ஒரு வழி எதனால் பண்ணாக்கா நல்லாயிருக்கும் எங்களுக்கு இதை வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறோம் இதை விட்டாக்க எங்களுக்கு வேற வழியே இல்லை நாங்கள் சாப்பாட்டுக்கு போ போனால் தான் எங்களுக்கு ஜீவனம் அதுமாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம்